நாங்கள் போகணும் அப்படினு நினைக்கிற எடம் வந்துட்டு கேரளா கேர்ளாவில வந்துட்டு எங்களுக்கு பிடிச்சதே என்னனா அங்கே வந்து எல்லா பக்கமும் பச்சை பசேர்னு இருக்கும் அந்த இடமே வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அந்த இடத்துல வந்து எங்கே பார்த்தாலும் நிறைய போட்ஸும் இருக்கும் அதனால் எங்களுக்கு வந்து அந்த கேரளா வந்து ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து ஒரு அம்யூஸ்மண்ட் பார்க்கும் இருக்கு அன் அந்த பார்க்குக்கும் போய் நாங்கள் வந்து எங்களோட நேரத்தை செலவழிக்கணும்னு ஆசை இதுதான் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எடம் கேரளா தான் எனக்கு பக்கத்தில் இருக்கிறது வேற எதாவது சொல்லணுனா சேலத்துலேயும் வந்துட்டு ஒரு அம்யூஸ்மண்ட் பார்க்கிருக்கு அங்கேயும் போகணும்னு ஆசை இன்னோனு வந்துட்டு எங்கனா திருச்சி மாவட்டத்தில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை பூங்கானு ஒன்னுருக்கு அங்கே வந்து ஆம்பியன்ஸே அழகாயிருக்கும் அன் அங்கேயும் அதே மாதிரி தான் பச்சை பசேர்னு நிறைய மரங்களும் நட்டுருப்பாங்க அங்கே வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் அதனால் அந்த இடத்துக்கும் வந்துட்டு எனக்கு போகணும்னு ஆசை நாங்கள் போகணும் ஃபேமிலியோட போகணும் அப்படினு நெனைச்சா இந்த மூணு இடத்துக்கும் வந்துட்டு போகணுனும் அப்படினு நெனைப்போம்